என்னுடைய பெருமைக்குரிய சாதனை வந்து நான் வாழ்கிறதே சாதனை தான் என்னை வந்து நிராகரிப்பு பண்ணாங்க எப்போது அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணி வந்து கொஞ்ச நாளில் போ பையன் பொண்ணு பையன் வயிற்றில் இருந்தான் பையன் வயிற்றில் இருந்தப்போ குடும்பத்தை விட்டு நான் வந்து தனியாக போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்காரரும் எதுவும்மே இல்லை கைகாலோட வீட்டை விட்டு வெளியே போனோம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இன்னிக்கு வந்து ஓரளவு நல்ல நிலமைல இருக்கிறேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் தெரியாட்டியும் இந்த உலகத்தில் அடுத்தவங்க அடுத்தவங்களை ஏமாற்றாம நல்ல விதத்தில் சம்பாரித்து நம்ம நாலு பேத்துக்கு வந்து முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே நினப்பேன் அந்த விஷயத்துல நான் வந்து வே என்னுடைய வா என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சாதனை தான் நான் நாலு பேத்துக்கு நல்லது செய்கிறேன் நாலு பேத்து நல்ல விஷயங்கள் சொல்லித்தறேன் நான் நாலு பேத்துக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறதே வந்து எனக்கு வந்து பெருமைக்குரிய விஷயந்தான் நான் வந்து என்னை நினச்சி ரொம்ப பெருமப்படுறேன் நம்ப வ நம்பளால் நம்பளை வந்து இந்த லெவலுக்கு நாலு பேத்துக்கு உதவி செய்கிற லெவலுக்கு ஒரு என்னால் பணமாக கொடுக்க முடியாது ஆனால் என்னால் வந்து மா ஒரு யோசனை சொல்ல முடியும் ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா என்னால் வந்து அவங்களோட கஷ்டத்த வந்து கண்டிப்பாக வந்து இப்போ என்னோட என்கிட்ட வந்து இந்த பேச்சு திறமை இருக்குது அதை வச்சு நான் என்ன பண்ணுவேனால் மக்களுக்கு நிறைய பேத்துக்கு எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள சொல்லிக்கொடுப்பேன் புக்ஸு படிங்கன்னு சொல்லுவேன் எஃப்எம் கேளுங்க தனிமையில் இருக்காதிங்க எப்பவுமே வந்து எதோ ஒரு சௌண்டில் நீங்கள் இருக்கா இருங்க அதாவது எஃப்எம் கேளுங்கள் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் படித்த பிள்ளைங்களாக இருந்தால் புக்கு படிங்கப்பா பா லைப்ரரியில் போய் மெம்பராக சேர்ந்து புக்கு படிங்க இல்லாட்டி இப்போ இப்போ என்னோட மெம் என்னோட பேரில் கூட நீங்கள் போய் லைப்ரரியில் புக்கெடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் என்னை எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்கிறதே வந்து ஒரு சாதனை தான் என்னால் முடிஞ்ச அளவு நாலு பேத்துக்கு நல்லது செஞ்சிகிட்டிருக்கேங்கிற திருப்தி எனக்கு எப்பவுமே இருக்குது